ஆ சார் ஓலாங்களா இல்ல என் ஃப்ரெண்டு இங்கே சென்னைலர்ந்து விழுப்புரம் வரணும் ஆ பேர் சுரேஷ் இல்லை அங்கே விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் தான் புது பஸ்டாண்டுக்கு வந்து விட்ணும்

இல்லை அவரோட நம்பர் உங்களுக்கு நான் வாட்ஸ்ஆப் பண்ணுறேன் ரேட் எவ்வளோன்னு சொல்ல முடியுமா அது கம்மி பண்ண மாட்டிங்களா சரிங்க சார் உங்கள் நேம் ஓ அஜயா சரிங்க சார் நான் உங்களுக்கு கான்டக்ட் பண்ணுறேன் இது இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுறேன் அமௌண்ட்டு நீங்கள் சொன்ன அமௌண்ட் போட்டுவிட்றேன் உங்களுக்கு ஜிபே பண்ணிவிட்றேன் நீங்கள் அங்கே போயிவிட்டு ஒயிட் கலர் ஷர்ட் போட்ருப்பார் நான் நான் கால் பண்ணுறேன் நீங்கள் கால் பண்ணுங்கள் கூப்பிட்டு வந்துருங்க மறக்காம ம் ஓகே சார் தேங்க் யூ